இந்தியாவில் ஆக்சுவலாக ரொம்ப ஃபேமஸான விஞ்ஞானி யாரு அப்பிடின்னா ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் தான் இவர் வந்து ராமேஷ்வரத்தில் ஒரு மீனவர் குடும்பத்தில் பிறந்து வளர்ந்துருக்குறாரு இவரை ஏன் பிடிக்கும் அப்படின்னா இவர் வந்து இந்தியாவோடய குடியரசு தலைவராக இருந்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்து ரொம்ப பெரிய விஷயத்த சாதித்த முதல் மனுஷன் நான் இவரை தான் ஆக்சுவலாக சொல்லுவேன் ஏனால் இவர் ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் வானத்தில் வந்து விமானங்கள்லாம் போயிருக்கும் அப்போ இவருக்கு தெரியாது நம்ம இவ்வளோ பெரிய இடத்துல இருப்போம் அப்படிங்கிறது தெரியாது ஆனால் அந்த வயசுலியே அவர் அதை பார்த்து நம்ம அந்த விஞ்ஞானத்துறையில் ஈடுபடணும் அப்படிங்கிற ஆசை அவர் மனதுக்குள்ள வளர்த்துக்கிட்டு அப்படி அப்படி வளர்ந்தவரு அவர் சொல்லப்போனால் இந்திய விமானப்படைக்காக இவர் நிறைய செஞ்சுருக்காரு அக்னி சிறகுகள் அப்படிங்கிற புக்கை வந்து இவர் வந்து நம்மளோடைய தலைமுறை அதாவது இன்றைய இளைஞர் தலைமுறைக்காக இவர் அந்த புக்கை எழுதியிருக்காரு இந்தியா வல்லரசு ஆவறதுக்கும் இவர் நிறையா முயற்சிகள் எடுத்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் நிறைய மோட்டிவேஷன் ஸ்பீச் நம்ளோடைய சம் இப்போ இருக்கிற இளைஞர்கள் முன்னேறதுக்காக நிறைய மோட்டிவேஷன் ஸ்பீச் வந்து இவர் நிறையா சொல்லியிருக்காரு விஞ்ஞான படைக்கு இவரோடய பங்கு வந்து ஆக்சுவலாக நிறையா இருக்குனே சொல்லலாம் அக்னி சிறகுகள் அப்படிங்கிற புக்கில் இவர் எழுதியிருக்குற ஒவ்வொரு வரிகளும் ஒரு ஸ் ஒரு இளைஞரை எப்படி வாழ்க்கையில் முன்னேற்றலாம் அப்படிங்கிறத மென்க்ஷன் பண்ணி இருக்கும் ஸோ அந்த அளவுக்கு அந்த புக்கில் வந்து அவர் நிறையா எழுதியிருப்பாரு ஏபிஜே அப்துல்கலாம் அவர்கள் வந்து நிறைய மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுத்துருக்காரு அந்த மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுத்தே அவரோடய பேச்சை கேட்டே ஆக்சுவலாக நிறையா பேர் வளர்ந்துருக்காங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏனால் பிக்காஸ் நானும் அவரோடய நிறையா மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் கேட்டிருக்கேன் அவர் ஒரு ரோல் மாடல் அவர் தான் என்னோடய ஆக்சுவலா என்னோடய ரோல் மாடலாகவே நான் எடுத்திருக்கேன் அவர் சாதாரண குடும்பத்தில் பிறந்து வளர்ந்துருந்தாலும் கவர்மெண்ட் ஸ்கூல்லிலே படித்திருந்தாலும் நம்பளாலையும் எல்லாமே சாதிக்க முடியும் அப்படிங்கிற வந்து அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நம் மனசுக்குள்ளே ஆக்சுவலாக அவர் நல்லா விதைச்சிருக்காரு ஸோ விமானப்படைக்காக இவர் நிறையா சொற்கள் சொல்லி கொடுத்துருக்காரு ஆக்சுவலாக விமானப்படையில் தெரியாத விஷயங்கள் இவர் நிறையா சொல்லியிருக்கார்